ஹலோ டெய்லருங்களா ஹலோ டெய்லருங்களா பேசுறது ஆ சார் நாங்கள் இங்கே ஔவையார் ஸ்கூலில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே பக்கம் ஆ கேட்குது கேட்குது ஔவையார் ஸ்கூலில் இருந்து பேசுகிறோம்

இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து ஆன்வல்டே ஃபங்க்ஷன் கொண்டாடப் போகிறோம் ஃபேர்வல்டே கொண்டாடப் போகிறோம் ஆ அதனால் ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் இருக்கறதுனால் பசங்களுக்கு வந்து டேன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து பஞ்சாபி ட்ரெஸ் தைக்கணும் ஆமாம் பஞ்சாபி ஸ்டைலில் பஞ்சாபி ஸ்டைலில் தைக்கணும் நால் நாலு லேடீஸ் நாலு ஜென்ஸ் பசங்க நாலு பசங்க நாலு பொண்ணுங்க ஆ ஜென்ஸுக்கும் லேடீஸுக்கும் நீங்களே சேமாக ஒரே இடத்துல டெய்லர் இருக்காங்களா இல்லை நீங்கள் செப்ரேட் செப்ரேட்டுங்களா ஓகே ஓகே அது என்ன காஸ்ட் ஆகும் எத்தனை நாளில் தருவீங்க ப்ரோக்ராம் வந்து இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நடக்குற மாதிரி இருக்குது ம் ம் இல்லை எட்டு ஸ்டூடண்ட் தானே எட்டு செட் தானே கொஞ்சம் எதும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தைச்சுக் கொடுக்க முடியுங்களா கொஞ்சம் ஸ்டிச் நல்லா ஸ்டிச் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கள் அதனால் தான் சரி நாங்கள் உங்களை இதாக கூப்பிட்லான்னு அப்படிங்களா ஓகே பர்ஃபெக்ட்டாக ஸ்டிச் பண்ணுவீங்கள்ல ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்கள் என்ன ஏதுன்னு நாங்கள் நாங்கள் அளவு எல்லாமே பசங்களை அளவெல்லாம் எடுத்து வந்துகிட்டு கூட நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கொஞ்சம் கூடிய விரைவில் சீக்கரம் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க ஸ்டிச் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் ஆ அப்படிங்களா சரி ஓகே ஓகே எங்கள் ஸ்கூலுக்கு நாங்க அட்ரஸ் நாங்கள் உங்களுக்கு செண்ட் பண்ணுறோம் அதே ஸ்கூல் நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம் நீங்கள் அங்கே வந்துடுங்கள் ஆ ஓகே ஓகே அப்படின்னா அதுவே பெட்டர் தான் கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தைச்சுக் கொடுக்கப் பாருங்க ஏன்னா பசங்க அத போட்டுக்கிட்டு ஆடும் போது தான் அவுங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாக்க முடியும் இல்லை நாங்கள் எடுத்துடுவோம் மெட்டிரீயல் எல்லாமே நாங்கள் எடுத்துக் கொடுத்துடுவோம் எல்லாம் ஆ நாங்கள் எடுத்துக் கொடுத்துருவோம் ஸ்டைல்ஸும் நாங்களே காட்டிடுவோம் நீங்கள் நல்லா அது நல்லா ஸ்டிச் பண்ணிக் கொடுத்தா சரி பொண்ணுங்களுக்குத் தனியாக பசங்களுக்குத் தனியாக ஆ ஓகே ஆமாம் ஆமாம் அந்த ஸ்டைல் அந்த டைப் தான் அந்த டைப் தான் அதுக்கு நாங்கள் தனியாக வாங்கிக்குறோம் ஆமாம் ஓகே ஓகே ஓகே நாளைக்கு வர்ற மாதிரி நாளைக்கு கொஞ்சம் வந்தா தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முடியும் நாளைக்கி அமுச்சு விட்றீங்களா ஆ ஓகே இல்லை மார்னிங்கே நான் காலையிலையே கால் பண்ணுவேன் ஓ ஸ்கூலுக்கு வந்ததும் நான் கால் பண்ணுறேங்க கொஞ்சம் நீங்கள் க்ளியர் பண்ணி விட்ருங்க ஆ ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே